சார் வணக்கம் சார் நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேர்ந்து பேசுகிறேன் சார் ஒரத்தநாடு வட்டம் நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வெச்சுருக்கேன் அஞ்சு ஏக்கர் நிலம் வெச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பயிர் விட்ருக்கேன் சார் இப்போ ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணி அதெல்லாம் காப்பீடு போடணும் அதுக்கு என்னென்ன சார் தேவை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஓட்ரு ஐடி அப்புறம் குடும்ப அட்டைதாரர் அட்டை அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடறேன் சார் எனக்கு பண்ணி விடுங்க ஏன்னால் இப்போ எப்போ மழை வருதுன்னு என்னால் சொல்ல முட்லை சரியாக எப்போ மழை பெய்துன்னு தெர்லை காற்றடிக்கிதுன்னும் தெர்லை பயிர் இங்கிட்டு அங்குட்டும் போது மூணு நாளாக இங்கே த மழை வர்ற மாதிரியே இருக்குது டெல்டா சைடு கொஞ்சம் நீங்கள் காப்பீடு எனக்கு பண்ணி விட்டிங்கனா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாவது கிடைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் போட்டதுக்கு ஒரு நாலே முக்கால் லட்சமாவது கிடச்சா நான் வெஷம் குடிக்காமல் சாகாம ஏன் இருப்பேன் அதே மாரி பிரதமர் மோடியெலாம் வந்து பஞ்சாப் சைட்லேருந்து போராடுறாய்ங்க போய் டெல்லிக்குள்ளேயே விட மாட்றாரு வேறு அடிச்சு துரத்துறாரு ஒரு ஒரு வாரமாக நானும் பார்த்துக்கிட்ருக்கேன் அவரெலாம் எப்படி தமிழ்நாட்டில் அப்புறம் ஜெயிப்பார் தமிழ்நாட்டில் ஜெயிக்க அவர் வாய்ப்பே இல்லை அவருகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி இதை மாதிரி காப்பீட்டு தர்றேன் அப்படிங்கிறப்ப சும்மா தமிழை நல்லா டப் பண்றாங்க அவரை ஆனால் பெரிசா எதுவும் இல்லை அரிசியோடய மதிப்பும் கொறஞ்சு போச்சு தானியத்தோடய மதிப்பு எல்லாம் கொறஞ்சு போச்சு புழுலாம் வைக்கிது ரேஷன் கடையில ஒரு அரிசி கூட சரியாக வர்றதில்லை எவ்வளோ நேரம் தான் நான் இப்படியே வந்து உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் சரியாக பண்ணி விடுங்க அடுத்தத் தடவ இந்த மாதிரி காப்பீடெலாம் ஏன் சார் பண்ணிக்கிட்டு நாங்கள் போடுறதும் உங்களுக்கு லாபமில்ல நாங்கள் கொடுக்குறதும் எங்களுக்கு லாபமில்ல அப்புறம் எதுக்கு சார் விவசாயம் பண்ணிக்கிட்டு விவசாயம் பண்ணுற எங்களுக்கு இது பண்ணுறீங்க படத்தில் மட்டும்தான் விவசாயிகளகளை வந்து தூக்கி பேசுகிறீங்க ஆனால் ரியலில் வந்து சோறு கேட்டால் கூட போட மாட்றாங்க சார் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்கள் ஒரு விவசாயம் பண்ணுற நாங்களே வந்து ஒரு விலைய நிர்ணயிக்க முடிலனா அப்புறம் நாங்கள் எதுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுக்கு நாங்கள் பண்ணாமல் அழகா நாங்களும் ஐடி ஃபீல்டில் போயிடுவோமே எல்லோருமே ஐடி போயிட்டால் அப்போ நாங்க என்ன சோற்றுக்கு என்ன பண்ணுவீங்க யாரோடது இதையா புடிச்சு காலில் உழுந்து வேலை வாங்குவீங்களா சார் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதில சார் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள் சார்